எங்கள் கிராமத்தில் வந்து போலியோ வந்து தடுக்குறதுக்காக போலியோ சொட்டு மருந்து வந்து போடுறாங்க இது வந்து கவர்மெண்ட்ல இருந்தே போடுகிறது தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து வந்து போட்டுட்டு இருக்காங்கள் இப்போ பார்த்தீங்கனா பிறந்த குழந்தையில இருந்து ஐந்து வயதிற்க் உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க இங்கே வந்து வருடம் வருடம் அறிவிப்பாங்கள் இந்த தேதி வந்து இந்த தேதியில் வந்து போலியோ சொட்டு மருந்து வந்து கொடுக்குறோம்னு அறிவிப்பாங்கள் அது வந்து மக்கள் வந்து சென்று வந்து போய் அங்கே போலியோ சொட்டு மருந்தை தங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு போய் போட்டுட்டு வந்துடுவாங்க அப்புறம் பிறந்த குழந்தை ஒன்றரை மாதம் இரண்டரை மாதம் மூன்றரை மாதம் அந்தமாதிரி போலியோ சொட்டு மருந்து பிறந்ததுலே இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சதிலயிருந்து குறிப்பிட்ட அந்த ஐந்து வயதுக்குள்ள குழந்தைகள் அனைவருமே போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பாக போடுறாங்க வெளியூர்லவே இருந்தாலுமே அவங்க வந்து எப்படியாவது வந்து போலியோ சொட்டு மருந்து போட்டுட்டு தான் போகிறாங்க இதனால் எங்கள் ஊர்ல வந்து போலியோ வந்து தொண்ணூறு சதவீதம் தடுக்கப்பட்டுள்ளது எங்கள் மக்கள் ரொம்பவே அதிகமாக இந்த போலியோவை வந்து கா பாதுகாத்திருக்காங்க